வெண்ணிலா டை நான் ரெண்டு சுடிதாரும் ரெண்டு ப்ளவுஸும் தைக்கிணும்

நல்லா டிசைனாக வைச்சு தைச்சு கொடுங்க ஆ சரி நல்லா நீங்கள் டிசைனாகவே தையுங்க ஆமாங்க ஆ சரிங்க நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து அளவு சுடிதாரும் இந்த ரெண்டு சுடிதாரும் ப்ளவுஸும் கொடுத்துட்றேன் ம் நல்லா தைப்பீங்கன்னு நம்பிக்கையாக எல்லாம் சொன்னாங்க அதனால உங்கள்கிட்ட கொடுக்குறேங்க நல்லா தைச்சு கொடுங்க

ஆ நான் ஆனால் அதெலாம் பேசமாட்டேங்க நீங்கள் வந்து நல்லா தைப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன் நல்லா தைச்சு கொடுத்துருங்க நாங்களாம் பேரம்லாம் பேசமாட்டோம்க